நம்ப பசங்க பிறக்குற குழந்த கூடம் அழுகிற சத்தம் கேட்டுச்சுன்னா ஃபோனை கொடுத்தா தான் கம்முன்னு ஆகுது எங்கள் பேரப்பிள்ள ஒன்றுருக்குது ஏந்திச்சா பொம்மை டிவி இல்லைன்னா ஃபோனை கொடு வெளியே போடானாக்கூட போக மாட்டுகுது ஃபோன் இருந்தால் போதுன்னு இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் வாழுதுங்க அதுக்கு முன்னெல்லாம் ஃபோன் இல்லாதம்போது எல்லாம் ஓட்டப்பந்தயம் கபடி சைக்கிள் போட்டி அந்த மாரியே உற்சாகப்படுத்தணும் ஒன்னோட ஒன்று விளையாடும் கோலாட்டம் கோ கோட்டிபுல் அடிப்பாங்க கபடி விளையாடுவாங்க சைக்கிள் வச்சுக்கின்னு அது வச்சுக்கின்னு சுற்றுவாங்க மிரிச்சி நடக்கும் பசங்க சும்மாவே தள்ளிக்கின்னு இப்போல்லாம் ஃபோனே கையில் கொடுத்தா போதும் அப்படின்ற மாரி ஃபோன்ல எல்லாமே முடிஞ்சுடுத்து அதிகம் நல்லதுக்கு யூஸ் பண்ணுதோ இல்லையோ கெட்டதுக்கு தான் அதிகமாக ஃபோனை பிறக்குற குலந்தலேருந்து இறக்கறதுக்கு வரைக்கும் ஃபோன் தான் முக்கியமாக தேவைப்படுற மாரி ஃபோன் தான் எல்லாருக்கும் ஆரம்பமாக ஆவது வாழ்க்கைக்கே முக்கியமாக அதான் இப்போ தெரியற மாரி இருக்குது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எல்லாத்துக்குமே ஃபோனே முற்றுப்புள்ளியாக ஆயிப்போச்சு நாட்டில் எல்லாத்துக்குமே அதிகமாக நல்லதுக்கு பயன்படல கெட்டதுக்கு தான் பயன்படுது சின்ன பிள்ளைலருந்து பெ பெரியவங்க வரைக்கும் ஃபோன்னு தான் வாழ்க்கையேன்ற மாதிரி ஆயிடுச்சு விளையாடுற பற்றி அந்த சந்தோஷம் அந்த ஆரோக்கியம் எந்த சாப் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட புரா கெமிக்கல் சாப்பிட்றோம் அதுக்கு முன்ன தழை அது போட்ட மாதிரி உரம் அதெல்லாம் உற்பத்தி பண்ணாத மாரி பயிறு வச்சாங்க இப்பெல்லாம் கெமிக்கல் தான் நம்ம தயாரிக்கிறது அதையே சாப்பிட்டு அதுக்கு என்ன பண்ணுதுங்கள் அந்த ஃபோனே பார்த்துக்குறாங்க ஓ நடந்தும் கூட பாத்ரூம் கூட இப்பெல்லாம் போக மாட்டுக்கிறாங்க அதுக்கு முன்னெல்லாம் கயனி காடு ஏரி அப்படி தூரமாக போயிவிட்டு பாத்ரூம் போகறதா இருந்தால்கூட போவாங்க இப்போ அதைப்பத்தி அதுக்கூட போக மாட்டுக்கிறாங்க எல்லாமே வீட்டில் வச்சுருக்காங்க ஃபோன் இருந்தால் போதும் எல்லாமே வீட்டில் வந்துடுதுன்ற மாரி எல்லாருக்கும் சாத்தியமாயிடுது பொருள்